என்னோடய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறையில் ஃபர்ஸ்டு கிளீன் பண்ணுறவங்களுக்கு கிளவுஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு மாஸ்க் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து இங்கே யாருமே பண்ணுறதில்ல அதுமில்லாம பார்த்தீங்கன்னா சாக்கடை எங்கெல்லாம் அடைச்சிருக்கோ சாக்கடைங்களில் இருக்க குப்பைங்களில் எடுத்து மேலாலே அப்படியே வெச்சுடுவாங்க ரோடில் அதனால் வந்து ஈ கொசு எல்லாமே அது மேலே உட்காந்து நம்ம உணவுங்கள்லையும் அது வந்து பரவும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தெரு விளக்குகள்லாம் வந்து நைட் நேரத்தில் வந்து எரியவும் எரியாது அதில்லாம தண்ணி பைப்புங்க வந்து சிலதெலாம் வந்து மூடியே இருக்காது அதனால் தண்ணி வந்து ஓவர்ஃபுளோ ஆயிட்டிருக்கும் சிலது வந்து உடஞ்சிருக்கும் அதெல்லாம் யாரும் சீர்படுத்த மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சீர்படுத்தினாலே வந்து இந்த பகுதி வந்து சுகாதாரமாகதான் இருக்கும்